இந்தியாவில் வந்து மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும் போது மருத்துவ வசதி வந்து குறைவாக தான் இருக்குது ஏன்னால் மருத்துவமனையில் நிறைய கூட்டம் வராங்க இப்போ வந்து நோயெல்லாம் அதிகமாயிடுச்சு மக்களுக்கு சரியான முறையில் பராமரிப்பு இல்லை சுத்த பத்தமாக இல்லை நீண்ட வரிசையில் வந்து நிற்கிறதா இருக்குது ஒரு மருந்து மாத்தரை வாங்குறதுனால் கூட போதுமான வசதி இல்லை நிறைய நேரம் வந்து லைனில் காத்திருந்து தான் வாங்குகிற மாதிரி இருக்குது இப்போதைக்கி இந்த இல்லம் தேடி மருத்துவம் அரசாங்கத்தில் கொடுத்ததுனால கொஞ்சம் இந்த வயதானவங்களுக்கெல்லாம் பரவாயில்லன்ற மாதிரி இருக்குது இன்னும் ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒவ்வொரு ஆரம்ப சுகாதார நிலையம் இருந்தால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அன்றாடம் சின்ன சின்ன ஒரு நோய்க்கெலாம் அவங்க அங்கேயே போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்குவாங்க ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தால் மட்டும் நகரத்தை தேடி வர மாதிரி இருக்கும் இதுக்கு வந்து மாற்று ஏற்பாடு செஞ்சால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன்